எனக்கு சி சிங்கிங் பாட்டு பாடுறது தான் ரொம்ப பிடிக்கும் அது பார்த்தீங்கன்னா அதனோட வார்த்தைகள் நுணுக்கங்கள் ரிலிக்ஸ் அதெல்லாம் எனக்கு சரியா வராது அதுபடி நான் பாடமாட்டேன் ஆனால் வந்து ராகங்கள் நல்லாருக்கும் எனக்கு எப்படி தோணுதோ அதுபடி நான் பாடி அந்த ராகங்கள் மூலிமா அந்த வார்த்தைகள் இணைச்சு நான் பாடுவேன்